எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட இருக்கிறது ஜாலியாக இருக்கும் டைம் போகிறதே தெரியாது ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அதே சமயம் ஃபேமிலி கூட இருந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாதான் இருக்கும் ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவேன் ஸோ வந்து நம்ம எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் சரி பேமிலி கூடவும் சரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷீப்பை மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ எனக்கு ரெண்டு இடத்துலயும் இருக்கிறது வந்து நல்ல என்டர்டெயின்மென்ட் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தேங்க்யூ